கலைப்பொருள் வந்து செய்ய நான் கற்றுட்டு இருக்கேன் அதாவது எப்படி செய்வேன்னால் சின்ன சின்ன பேப்பர்ஸெலாம் இருக்கில்ல அதெல்லாம் வச்சு அழகா கிராஃப்ட் ஒர்கெலாம் செஞ்சு அதை எங்கள் வீட்லெலாம் அங்கங்கே வச்சுருப்பேன் அது கலைப் பொருளுங்கிற மாதிரி எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு சுவுத்துலியுமே நான் பெயிண்ட்ஸ் வச்சு அழகா வரைஞ்சி வச்சுருப்பேன் இந்த மாரி இந்த ஷீடெலாம் இருக்கில கலர் ஷீட் அதெல்லாம் வச்சு அழகழகாக பொம்மெலாம் செஞ்சு நான் எங்கள் வீட்டில் வந்து அலங்கரித்து வச்சுருப்பேன் ஸ்பான்ஞ்ச் இருக்கில்ல அந்த ஸ்பான்ஞ்ச்சுலேயுமே நான் டெட்டி பியர் மாதிரி அழகாக ஒரு பொம்மெலாம் செஞ்சு எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நான் வந்து யூடியூப் சேனல் இதுலெலாம் பார்த்து சின்ன சின்ன வேஸ்ட் ஆகிற பொருள் டப்பா வாட்ரு பாட்டில்ஸ் இந்த மாதிரி பாட்டில் மூடி உடஞ்ச வாட்ரு பாட்டில் க்ளாஸ் பாட்டில்ஸெலாம் வீணாக போன க்ளாஸ் பாட்டில்ஸெலாம் இருக்கில்ல தேவையற்ற பொருட்கள் இதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அதை எப்படி புதுசாக திரும்பியும் மறும் மறுபடியும் அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த யூடியூப் சேனல்ஸ்லெலாம் பார்த்து அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்தெலாம் நான் செஞ்சு கலை பொருட்களாக வீணாக போகிற பொருட்களை வந்து கலைப் பொருட்களாக செஞ்சு எங்கள் வீட்டில் அங்கங்கே அலங்காரத்துக்காக வச்சுருப்பேன்